ரீசெண்ட்டாக வந்து நான் ஒரு ட்ராயிங் வரைஞ்சேன் அந்த ட்ராயிங் வந்து எனக்கு அழகாக இருந்திச்சு ஆனால் வந்து அதோடய புரிதல் இல்லாமல் இருந்தேன் நான் அதை வந்து இப்போ எடுத்து பார்க்கும்போது அந்த ட்ராயிங் வந்து என் மனசுக்குள்ளே வந்து ஒரு புத்துணர்ச்சியை தர மாதிரி இருக்குது எனக்கு அது வந்து அவ்வளோ பெஸ்ட்டு இல்லை அப்படின்னு தோணுச்சு அன்றைக்கி ஆனால் இப்போ அந்த ட்ராயிங்கில் வந்து நிறையா இயற்கை காட்சிகளும் அழகா இருக்குது அந்த ட்ராயிங் பார்க்க எனக்கு அந்த இயற்கை காட்சிகளில் வந்து நிறைய பட்டர்ஃபிளைஸ் பறக்கிற மாதிரியும் நிறைய குருவிகள் வந்து இருக்கற மாதிரியும் அந்த ட்ராயிங் நான் வரைஞ்சிருந்தேன் அதில் வந்து ஒரு குருவியோடய அந்த சத்தம் எப்படி இருக்கும் அதோடய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு வந்து நான் புரிஞ்சுக்காம இருந்தேன் இப்போ வந்து அந்த ட்ராயிங்கோடய புரிதல் வந்து எனக்கு நிறையா இருக்குது அந்த ட்ராயிங் வந்து அவ்வளோ அழகாக இருந்திச்சு இயற்கை காட்சிகள் வந்து நிறையா இருந்திச்சு நிறையா இருந்திச்சு அதனால வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த ட்ராயிங் வந்து அந் அதோடய அந்த இயற்கை காட்சிகளை வந்து நான் நல்லா ரசித்தேன் ரசித்தனால வந்து எனக்கு அந்த ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருந்திச்சி பிடிச்சிருந்தனாலையும் இயற்கையில் வந்து வாழ்வது எவ்வளோ பிடிக்கும் எவ்வளோ நல்லது அப்படின்றது தெரியும் இயற்கையில் நம்மளை நம்ம சுவாசிக்கிற காற்று கூட அதில் வந்து ஒரு உண்மையுள்ள காற்று மாதிரி இருக்கும் அது ஒரு பெஸ்ட்டு மூமென்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த ட்ராயிங் வரைஞ்சதுக்கு